யெஸ் மேம் ஆ ஆமாம்ங்க மேம் கனிமொழி தான் இ சேவை மையம்தான் மேம் சொல்லுங்கள் மேம் பாஸ்போர்ட்டுக்கு சரிங்க மேம் பாஸ்போ பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காண்டி ஆதார் கார்டு ஒரிஜினல் மேம் அப்புறம் வந்து உங்கள் டென்த்து சர்ட்டிஃபிகேட் பெர்த்து சர்ட்டிஃபிகேட் ஃபோட்டோ இது இது போதுமானது மேம் பேன் கார்டு அமௌண்ட் அமௌண்ட்டு வந்து டூ தவுசண்ட் ஆகும் மேம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷனுக்காண்டி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகணும் அதுக்கப்றம் ஃபிஃப்ட்டீன் டேஸ்க்குள்ளே பாஸ்போர்ட் கிடச்சிரும் மேம் ஓகேங்க மேம் வந்து ரெஜிஸ்ட்ரு பண்ணிக்கங்க ஓகேங்க மேம் தேங்க் யூ ம்